என்னுடைய மாநிலம் மற்றும் நாட்டை தெரிஞ்சுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்டர்நெட் தான் இன்டர்நெட்லேருந்து தகவல் நம்ம எடுக்குறதுக்கு விக்கிபீடியா மற்றும் என்சைக்ளோபீடியா அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நான் இந்த ரெண்டு வெப்சைட்ஸ் மட்டும் சொல்கிறது இது ரெண்டு தான் இருக்குங்கிறது கிடையாது இதை தவிர நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அந்த எல்லா வெப்சைட்ஸ்லும் நம்ம உள்ள போயிட்டு நமக்கு வேணுங்கிற கண்டன்ட்டை வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தகவல்கள் நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இல்லைனா நிறைய ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அவைலபில் இருக்குது தகவல்கள நம்ம இங்கிலிஷ்லியோ இல்லை தமிழில் வேணும்னா எல்லா வகையிலேயும் நம்ம நம்ம வந்து தகவல்கள் நம்ம பெரட்டி தெரட்டிக்க முடியும் படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தகவல்கள் நம்ம படிச்சதுக்கப்புறோம் நம்மளுடைய அறிவை நம்ம மேலும் வியக் கொண்டு போய் நம்ம விரிவு படுத்தலாம்